ஏழு பதுனொன்று ரெண்டாயிரத்தி நாலு எட்டு பன்னெரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு பன்னெரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழு பதினைஞ்க்கு எட்டு ரெண்டாயிரத்தி பத்து